ஆ லோனெலாம் நீங்கள் கரெக்டாக கட்டிகிட்ருக்கீங்களா

சரி நீங்கள் இல்லாட்டினா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னால் ஒரு நாள் பேங்க்குக்கு வாங்க அந்த இஷ்யூ என்னென்னு பார்த்துக்கலாம் இதே ஞாயிற்று கெழம சண்டே ஆனா லீவு எல்லா மன்த்து வீக்கு சண்டே ஆனா லீவு ஸாட்டர்டே சண்டே வந்தும் செகெண்ட் வீக்கும் ஃபோர்த்து வீக்கும் லீவு இது லன்ச்சு டைம் வந்து ஒரு மணிக்கு எங்களுக்கு லன்ச் டைம்மு நீங்கள் என்னிக்கு ஃப்ரீயோ அன்னிக்கு வாங்க பார்த்துக்கலாம் அது என்ன இஷ்யூன்னு பார்த்துக்கலாம் ஆ சரி நீங்கள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ அன்னிக்கு வாங்க இல்லை உங்களுக்கு லோன் எதுவும் வேணுன்னாலும் வாங்க லோன் எது

அது என்ன இஷ்யூன்னு தெரில நீங்கள் பேங்க்குக்கு வந்தால் தான் தெரியும் எங்களை மாதிரி நிறைய ப்ரான்ச்சு இருக்கிறாங்க அது என்னென்னு வந்து அக்கௌண்ட் இதெல்லாம் செக் பண்ணிப் பார்த்தா தான் லோன் இதெல்லாம் பார்த்தா தான் தெரியும் நீங்கள் என்னிக்கு ஃப்ரீயோ அன்னிக்கு வாங்க அன்னிக்குப் பார்த்துக்கலாம் உங்கள் பாஸ்வேர்டு கூட ஏதாவது மிஸ் ஆகிருக்கும் உங்களுது அந்த இதிலேருந்து தான் ஏதோ ஆகிருக்கும் அது என்னென்னு பார்த்தா தெரியும் வாங்க அதனால் தான் செக் பண்ணிப் பார்க்கணும் எங்கே மிஸ் ஆகிருக்கு என்னென்னு பார்க்கணும் அது ஆ ஆ இல்லை அதுதான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப பேங்க்குக்கு வாங்க அது என்ன இஷ்யூன்னு பார்த்து உங்களுக்கு இது பண்ணிக் கொடுத்தரலாம் ஒரு பதினொரு மணியைப் போல் வாங்க ஒரு எப்போ வந்தாலும் சரி ஒரு பதினொரு மணிக்கு மேலே வாங்க புரியலங்க ஆ ஆமாம் நேரில் வரணும் நேரில் வந்தால் தான் பார்க்க முடியும் என்னென்னு இல்லை உங்களுக்கு என்னிக்கு ஃப்ரீயோ அப்போது வாங்க போதும் சேட்டர்டே சண்டே ஆனால் லீவு செகெண்டு வீக்கும் ஃபோர்த்து வீக்கும் லீவு நீங்கள் அதுக்கு இதுவும் அதுக்குத் தகுந்த மாதிரி வாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ லோனு வாங்கியிருக்கீங்க ஆ ஆ

ச ஆ சரி